எங்கள் வீட்டில் என்னென்ன செடினால் மாதுளம் செடி வளர்த்துறங்க அப்புறம் பப்பாளி செடி வளர்த்துறங்க ரெண்டுமே ரத்தத்தை சுத்தம் பண்ணி கொடுக்குதுங்க மாதுளம்பழம் செடியில் வந்து நம்ம இயற்கையாகவே எந்த ஒரு மருந்து அடிக்காமல் எந்த சைடு எஃபெக்டும் வராதுங்க மாதுளம்பழம் செடிலலாம் அந்த பழங்கள்லாம் நல்லா வாரத்தில் இரண்டு இரண்டு ரெண்டு கிலோ வருங்க மாதுளம்பழம் நாங்களும் சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் கொஞ்சம் கொடுப்போங்க ஏன்னா ரொம்ப நல்லதுதானேங்க எல்லாம் நம்ம நாம் மட்டும் சாப்பிட்டு எத்தனை நாளைக்கு இருக்க போகிறோம் எல்லாம் ஆளுக்கு ரெண்டு சாப்பிடுவாங்க கொடுப்போங்க நிறைய காய்க்குங்க மாதுளம்பழம் அப்புறம் பப்பாளியும் அப்படிதாங்க பப்பாளி இருக்கிற நாங்கள் எங்களுக்கு தேவையானது போக மீதி இருக்குறவங்களான் எடுத்துட்டு போய் சாப்பிடுவாங்க பப்பாளி அப்புறம் நாங்கள் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டால் கூட அதை பராமரிக்கிறது எங்கள் பக்கத்து வீட்டில் இப்போது ஒரு பெரிய ஒரு பொண்ணு இருக்குங்க அவங்களான் பார்த்து அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு ஓரமெல்லாம் போட்டு பார்த்துக்குவாங்க எங்கள் வீட்டில் பூக்கள் வந்து செம்பருத்தி பூச்செடி மல்லிப்பூ செடி ராமர்வனம் செவ்வந்திப்பூ செடி ஒரு தோட்டமே வச்சிருக்குறோங்க மல்லிப்பூ செடி ஊசி மல்லி ஜாதி மல்லி எல்லாம் வச்சிருக்கோங்க ஒரு பூ கூட நம்ம காசு போட்டு வாங்க வேண்டியதில்லைங்க எல்லாம் நம்ம் தோட்டத்துலேயே பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி தோட்டமாக பெருசாக வச்சிருக்குறோங்க எல்லாம் அதுக்கு வந்து சாணி குப்பை ஆட்டாம்புழுக்கை இதெல்லாம் போட்டு பராமரித்து அப்போ அப்போ களை எடுத்து விட்டுட்டு சுத்தம் படுத்தி அந்த செடிக்குள்ளருக்கிற குப்பைல்லாம் அகட்டிட்டு நீட்டாக வச்சிருப்பாங்க நல்லாயிருக்குங்க அந்த எடம் கொஞ்சம் பராமரிப்போட பார்த்துக்கிறது வீட்டுக்குள்ள அப்பறம் வாழமரம் வாழமரம் வாழைப்பழம் வாழமரம் வச்சிருக்கேங்க வாழமரத்துல அப்பப்போ எங்களுக்கு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் எப்படியும் ஒரு தாரு வந்திருங்க மாற்றி மாற்றி எதோ ஒரு வாழைப்பழம் இந்த செவ்வாழை பழமும் தேன் வாழையும் இருக்குங்க மாற்றி மாற்றி அந்த ஒரு நாலு மரம் இருக்குது செவ்வாழையில் ரெண்டு தேன் வாழையில் ரெண்டு வச்சிருக்குறோங்க எல்லாம் எல்லாம் அந்த தருணத்துக்கு வந்துடுங்க பழம்லாம் நாங்கள் வீட்டிலயே கடையி எதுவும் காசு போட்டு வாங்குறது இல்லைங்க எங்கள் கா எங்கள் அந்த தோ சின்ன குட்டி தோட்டமாக வச்சிருக்குறோங்க அதுலேயே எல்லாம் நாங்களே எல்லாம் பழங்கள்லாம் நாங்களே இது தயாரித்து சாப்பிட்டுக்குறோங்க